என்னோட சிறுவயதில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு இது பண்ணோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்போ வந்து தாத்தா பாட்டி அத்தை எல்லோரும் ஆளுக்கு காசு கொடுத்து இது பண்ணி எப்டியிருக்க நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க அந்த காசெல்லாம் வாங்கிட்டு நான் பத்திரமா இது பண்ணி வச்சிருப்பேன் அதை வச்சு எங்கள் அம்மாகிட்ட கேட்டு இந்த காசு இருக்கு இதை என்னமா பண்ண செலவுக்கு வச்சுக்கவா என்ன பண்ணன்னு கேட்டப்போ இதல்லாம் சேர்த்து வைய் பின்னாடி எதுக்காவது உனக்கு ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோனே எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சி சரி அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க நம்ம சேர்த்து வைப்போம் பின்னாடி உதவும்னு சொல்கிறாங்க அப்புடின்னு சொல்லிட்டு நான் காசை ஃபுல்லாக என்ன இப்போ டெய்லி எனக்கு பாக்கெட் மனி வந்து சின்ன வயசில் எனக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க அந்த பத்து ரூபாயில வந்து அஞ்சு ரூபாய செலவு பண்ணிடுவேன் எப்படி காற்றடிக்க இல்லாட்டி ஏதாவது முட்டாய் கிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த அஞ்சு ரூபாயை டெய்லி சேர்த்து வச்சிகிட்டே இருந்தேன் அதை சேர்த்து வச்சு இது பண்ணி இது பண்ணோனே ஒரு மெச்சூரிட்டி வந்தோடனே ஒரு பதினெட்டு வயசு வந்துச்சு பதினெட்டு வயசு வந்தோன்ன அக்கோண்ட்டு ஓப்பன் பண்ண சொன்னாங்க அக்கோண்ட்டு ஓப்பன் பண்ணி இது பண்ணி அதில் வந்து காசை சேமித்து வைக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்பறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குன்னு போகிறப்போ வந்து நிறையா பாலிசிலாம் இருந்துச்சி அதில் வந்து எல்ஐசியில் வந்து லைஃப் இயர் பாலிசி ஒன்று போட்டேன் அதுக்கு வந்து மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளத்திலேந்து ஒரு பங்கு அதுக்கு போய்ட்டு அப்றம் நகை சீட்டு ஜிஆர்டியில் வந்து இது பண்ணி கட்டிட்டுருந்தேன் அது அப்றம் அதுக்கு வந்து இது பண்ணி அதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா வருஷத்துக்கு வந்து மொத்தமாக கட்டிவிட்டு அது ரிலீஸ் பண்ணுவாங்க புது நகை மாடல் வந்தோடனே அப்பவே நம்மளுக்கு பிடிச்ச நகை எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த மதிப்புக்குள்ள காசு இருக்கு நகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இது பண்ணி வாழ்கையில் வந்து சேமிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து பின் காலத்தில் ஒரு வாரம் ஒரு மாசம் வேலை பாக்கறீங்க திடீர்னு ஒரு அர்ஜென்ட் விஷயத்தினால ப்ராஜெக்ட்டு கேன்சல் ஆகிருச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போ வந்து அந்த ஒரு மாசம் நீட்ஸுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் போகணுன்ற தேவை இல்லை இப்போ வந்து வேலை இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சேல்ட்ரி எப்படினா மோஸ்டலி பிரேவேட் கம்பெனியில் போட மாட்டாங்க கவர்மெண்ட்டுன்றது வேற அவங்க வந்து எப்படினா சம்பளம் போட்டுருவாங்க அப்புடின்னு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எடுத்தோடனயே எல்லோரும் வந்து கவுர்மண்ட் வேலைக்கு போக முடியாது நிறையா ப்ராசஸ் இருக்கும் நிறையா கஷ்டப்படணும் இப்போ வந்து நீங்கள் பிரைவேட் எம்ப்ளாயிக்கு வந்து நான் இப்போ சொல்லிகிட்டுருக்கேன் நீங்கள் இது பண்ணி இது கஷ்டப்படுறப்போ வந்து அந்த ஒரு மாசத்தை வந்து இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தயே இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் படிப்பு செலவுக்கு வந்து அந்த ஒரு மாசம் ஃபீஸ் கட்டுற மாசப்ப அந்த இது ப்ராஜெக்ட் கேன்சலாயிடுது அப்புடின்றப்ப வந்து நீங்கள் கஷ்டப்பட வேணாம் டக்குனு அந்த இது சேவிங்ஸ்லேருந்து எடுத்து டக்குனு ஃபீஸ் கட்டிடலாம் அதனால வந்து எப்பயுமே சேவிங்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் வந்து வந்து நீங்கள் எவ்வளோ எழவு அளவுக்கு மீறி சேர்த்து வைக்க கூடாது அளவுக்கு கம்மியாகவும் சேர்த்து வைக்கக் கூடாது நார்மலாக கையளவில் காசு இருந்தால் வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் கழுத்துக்கு மேலே காசு இருந்தால் வந்து அந்த பணத்தை பற்றியே வாழ்க்கை ஓடிட்டேயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் கைக்கு அளவாக சம்பாரித்து நீங்கள் நல்லா வச்சிருந்தீங்கனா இப்போ பின்னாடி அவங்க அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது ரொம்ப பெரிய இஷ்யூவாயிருக்கு நீங்கள் டக்குனு இது பண்ணி லோன் பண்ணி லோன் வாங்கி இது இப்போ பத்து லட்சரூபா வாங்குனீங்கனா இருவதுலட்சரூவா டபுள் பிராஃபிட்டில் கேட்பான் அதுக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் பண்ணீங்கனா டக்குன்னு நம்ம இது பண்ணி அதுக்கு நீங்கள் பேங்கில் போட்டு வச்சீங்கனா இன்ட்ரஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் இல்லை சிக்ஸ் பர்சன்டேஜ் தருவாங்க அந்த காசு வந்து நம்மளுக்கு அதிகமாகும் அது மாதிரி நீங்கள் வந்து பிராசஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் நல்ல ஒரு பெனிஃபிட்டிருக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம் மேக்ஸிமம் உங்கள் அக்கவுண்ட் வந்து ஒரு பத்து லட்சரூபா இருக்கா நம்ம வந்து லைஃப்பில் சேஃபாக இருக்கோம் நம்மளால் எதுவும் முடியாத பட்சத்தில் வந்து அந்த காசு வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அதுக்கப்பறம் திருப்பியும் நம்ம அதை வந்து சேர்க்கணும் சேர்த்து திருப்பி அது இது பண்ணி ஒரு லெவலில் வந்து நீங்கள் லைஃப் வந்து பயமில்லாமல் வாழலாம் யார்ட்டேயும் கடன் வாங்க வேணாம் கஷ்டப்பட வேணாம் லைஃப் வந்த எப்பயுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும்